எனக்கு வந்துட்டு இந்த பூஜை ஆயுத பூஜை ஆன்மீகம் அதை பற்றியலாம் பெருசாக தெரியாது கிருஷ்ணகிரியில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் முஸ்லீம்களென்றனால இது வருஷத்தில் ஒரு வாட்டி ரம்ஜான் கழிச்சு ஏழு நாட்களுக்கு அப்புறம் உஹு உருசுன்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க தர்காலெல்லாம் அந் அத அது ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க அதுக்கப்புறம் மா இந்த மாம்பழ சீசனில் வந்துட்டு மாங்கனி கண்காட்சின்னு சொல்லிவிட்டு நடத்துவாங்க அது வந்துட்டு மிக சிறப்பாக நடத்துவாங்க ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கிட்ட வந்துட்டு நடக்கும் ஏ நிறைய என்டர்டெய்ன்மெண்ட்ஸோடு நிறையா ஷாப்ஸோடு நிறைய சாப்பிடுற ஃபுட் கோட்ஸு எல்லாமே இருக்கும் நல்லாயிருக்கும்